இதில் சட்டம் ஆவணங்கள் உருவாக்குதலில் பார்த்திங்கன்னா சிவில் சைடு இருக்குது க்ரிமினல் சைடு இருக்குது க்ரிமினல் சைடு பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இது யார் அடித்தா என்ன பண்ணிணா என்கிறத வந்து அதுக்கான வழிமுறைகள் தனி சிவில் சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸு யார் பேரில் இருக்குது ஈசி பட்டா அன்ற அந்த அதுக்கான ஆவணங்களை வந்து பிறப்பிக்கணும் க்ரிமினல் சைடு வந்திங்கன்னால் போலீஸுசில் யாருக்கு எந்த செக்க்ஷனில் கேஸ் போட்டிருக்குறான் எஃப்ஐஆர் போட்டிருக்குறனா சிஎஸ்ஆர் போட்டிருக்குறாங்களா என்ற விஷயத்தை வந்து அதுக்கான ரிலேட்டடாக பார்க்குணும் சிவில் சைடு யார் சொத்துலேருந்து யார் வாங்கியிருக்குறா இப்போ யார் பேரில் இருக்குது எப்படி வாங்கிருக்கிறாங்க போலியான ஆவணமாக இல்லை முறைப்படிதான் வாங்கிருக்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திகிறோம் அதை பார்த்துதான் நம்ம வந்து வழக்கு போடுறோம்